இந்தியா ஒரு வளர்ந்து வரும் நாடு அதில் அதர் வெளிநாட்டு கம்பெனிகள் வந்து நம்ம நாட்டில் ஒரு தொழில் தொடங்கினா அது வந்து ஒரு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் வேலைவாய்ப்பு இல்லாத இல்லாதவங்க அதிகம் பேர் நம்ம நாட்டில் இருக்காங்க அவர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு கிடைத்த மாதிரி இருக்கும் அந்த தொழில் தொடங்குறதுக்கு அவங்க ஒரு முதலீடு பண்ணிணா நல்லா இருக்கும் அதுபோக ஒரு டாக்டர்ஸு டாக்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மிஷினரிஸு ஒரு ஃபில்டிங்கு இந்த மாதிரி ஒரு அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுத்தா அவங்க நம்ம நாட்லையே தொழில் தொடர்கிற மாதிரி இருப்பாங்க அவங்க வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கம்மி வெளிநாட்டில் போய் வாய்ப் வேலை பார்த்து அவங்க தரத்தை உயர்த்துறதுக்கு பதிலாக நம்ம நாட்லையே வேலை பார்த்து இன்னும் இது சிறப்பு விகிதத்தை அந்த மாதிரி கொறைப்பாங்க ஒரு இன்ஜினியர்ஸ்ஸை எடுத்துக்கிட்டால் இன்ஜினியர்ஸ்ஸை வந்து படிச்சுட்டு அதிகம் வெளிநாட்டில் தான் போய் வேலை செய்கிறாங்க அவங்க அங்கே வேலை செய்றதுக்கு பதிலாக அவங்களுக்கு தேவையான வசதிகளை ஒரு நம்ம நாட்லையே பண்ணிக்கொடுத்தா அவங்க நம் நம்ம நாட்டில் நல்ல வேலை செஞ்சு நம்ம இன் நம்மளோடய வாழ்க்கை தரத்தை இன்னும் கொஞ்சம் உயர்த்துவாங்க எடுத் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி படிக்கிறவங்களெலாம் அவங்களும் வெளிநாட்டில் தான் போய் வேலை செய்கிறாங்க அந்த வேலை நெ செய்றவங்க அவங்க அந்த வெளிநாட்டில் போய் செய்யுறதுக்கு பதிலாக அவங்களுக்குள்ள தேவையான உபகரணங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் இதுகளெல்லாம் நம்ம நாட்லையே உருவாக்கி கொடுக்க வெளிநாட்டு கம்பெனிகள் கொஞ்சம் உதவி செஞ்சு நிறுவினா நிறுவனங்கள் நிறுவினாலே நமக்கு தேவையான வேலைகளை நம்ம இங்கேயே நம்ம நாட்டுக்குள்ளே இது பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நம்ம நம்ம குடும்பத்தோடு ஃபேமிலியோடு இங்கேயே இருந்துக்கலாம் போய் வெளில போய் பிரிஞ்சு வாழணுங்குற ஒரு இது இல்லாமல் இருக்கும் அதுபோக நம்ம நாட்டில் இல்லாத வேலைகளே இல்லை எல்லா வேலையும் தெரிஞ்சவங்களை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் தெரிஞ்சுக்கிட்டு வெளிநாடுக்கு தான் வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு தேவையான ஒரு உதவிகளை ஒரு ஒரு அரசாங்கமோ அல்லது ஒரு வெளிநாட்டு நிறுவனமோ நம்ம நாட்டுக்கு தொடங்கிக் கொடுத்தா ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் எல்லாத்துக்கும் அனைவருக்கும் வேலை கிடைக்கும் எல்லோருக்கும் கவர்மெண்டு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத ஒன்று அதுவே நம்ம அதிக நிறுவனங்கள் நம்ம நாட்டில் தொடங்கினா தொழில் நிறுவனங்கள் அதிகம் தொடங்கினா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது அதுவே அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அம அமையும் அவங்க வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க